என் பேர் ஆறுமுகம் அவியூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் பிறந்தவன் நான் அவியூர் கிராமம் என்னுடைய கிராமம் நான் பொற நான் பிறந்து ஒரு அஞ்சு வயசா இருக்கும் அஞ்சு வயசுக்கு அப்புறம் என் என்னை வந்து படிக்க எங்கள் அப்பா என்னை அப்போ சேர்க்கும் போது அஞ்சு ஒருபா காசு கொடுத்து என்னை இஸ்கூல் சேர்த்தாரு அஞ்சு ஒருபா அப்போதுலாம் வந்து பள்ளி கட்டணம் வந்து அஞ்சு ஒரு அஞ்சுருபா காசு அந்த அஞ்சு ஒருபா காசும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா என்னை படிக்க வெச்சாரு அப்போது வந்து கோணிப்பை கோணிப்பைனா நம்ம சாக்கு பை மாதிரி இருக்கும் ஒரு பை அந்த பையில தான் கொண்டு போய் அப்போதுலாம் கொண்டு போய் கொடுத்து சேர்த்தாரு அந்த அஞ்சு ஒருபா காசு நான் திருப்பி எங்கள் அப்பாவுக்கு ஒரு பயனடையணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதுக்கு அப்புறம் படிப்படியாக இப்போ நான் எட்டாது படிக்கும் போதுலாம் எங்கள் அப்பா இறந்துட்டாரு எனக்கு படிப்புனா ரொம்ப ஆசை காசு இல்லை கையில எப்படியோ பத்தாவது ப பத்தாவது வரையும் பத்தாவது படித்து பாஸ் பண்ணேன் படிப்புன்றது எனக்கு வந்து ஒரு சோறு மாதிரி அதாவது நம்ம சாப்பிடுவோம் இல்லையா சாப்பாடு பசிக்கும் அதுமாதிரி எனக்கு படிப்பு மேலே எனக்கு வெறுப்பு கிடையாது ஒரு சோறு சாப்பாடு பசி மாதிரி என்னுடைய படிப்பு படிப்புன்றது எனக்கு அவ்வளோ ஆசை என்னை மாரி படிக்கணும்னு நெனச்சவன் யாருமே இருக்க முடியாது ஆனால் காசு இல்லை அதாவது நான் பத்தாவது முடிச்சுட்டு டு லவென்த் சேர்ந்தேன் லவென்த் சேரும் போது லவென்த் டு ட்வெல்த்து போய் மேக்ஸ் குரூப் வந்து எனக்கு கொஞ்சம் வாத்தியார் டீச்சர்ஸ் சரி கிடையாது அப்போது அவர் வந்து டியூஷனுக்கு கேட்டாப்பில டியூஷனுக்கு வந்து மாதம் வந்து எழுபது ரூபா மாதம் ஒரு மாதத்துக்கு எழுபது ரூபா எழுபது ரூபான்றது சாதாரண விஷயம் கிடையாது நானே ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் நடந்து போவேன் நடந்து தான் போய் படிப்பேன் ஆனால் ட்யூஷன் அந்த அந்த அந்த வாத்தியார் தான் டியூஷனுக்கு வர்றவரே அவரே வந்து இங்கே ஸ்கூலுக்கு வர்றவரும் அவர் தான் ஸ்கூலில் பாடம் நடத்த மாட்டார் ஆனால் வேணும்னா ட்யூஷனுக்கு வாடா அப்படின்னுவாரு இருந்தாலும் அவர் எடுத்துக்காட்டு கணக்கு மட்டுந்தான் போட்டு காட்டிவிட்டு இப்படி தான் கணக்கு இது அதாவது அவ் அவர் வந்து இங்க்லீஷ் மீடிங் வாத்தியார் நான் தமிழ் மீடியம்ங்க இங்கிலீஷ்ல பேசுகிறது எனக்கு புரியாது தமிழில் புரியாது இப்போது பங்க்ஷன் சொல்வாங்க இது நெகடிவ் பாசிட்டிவ் கம்பார்ட்டிவ் சூப்பர்டிவ்னு சொல்வாரு அது எது நெகட்டிவ் எது பாசிட்டிவ்னே எனக்கு தெரியாது அந்த மாதிரிலாம் போய்ட்டு இருக்கும் அதனால் எனக்கு ஒன்றும் புரியலை என் படிப்பு இல்லை இல்லை இப்போ இப்போது என் படிப்பு வந்துவிட்டு என் வாழ்க்கையில் படிப்பு கெட்டதுக்கு காரணமே வந்து ஒரு காசு இதுவால் தான் அதனால் ட்வெல்த்தோடு என் படிப்பு முடிச்சுட்டேன் மேல் கொண்டு மேல் படிப்பு போக முடியல அதனால நான் மேல் படிப்பு போகவ முடியல என் வா என் வாழ்க்கை ட்வெல்த்தோடு முடிஞ்சு ஆனால் இருந்தாலும் ட்வெல்த்து படிப்புக்குள்ளேயே எனக்கு வந்து அரசாங்க வேலை வாங்கினேன் கலைஞர் பீரியட்லேயே ஏதோ நல்ல படியாக எங்கள் அப்பா ஆசையை நெறைவேத்திட்டேன்